இப்போ விளையாட்டுல பார்த்திங்கன்னா கபடிங்கறது ஏழு பேர் விளையாடுவாங்க அவங்க அவங்க வந்து என்ன டார்கெட் பண்ணணுன்னு எயிம் பண்ணுவாங்க கால் வந்து பிடிக்கிறது அந்த மாதிரி கூர்மையாக கவனிப்பாங்க அதனா அப்படி அந்த கவனிக்கறதுனால மூளை வ மூளை கொஞ்சம் வேலை செய்யும் அதனால் கபடி விளயாட்றது கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஒ ஓ ஓட்டப்போட்டி அப்படின்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓடுறனால நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சிக்கிலாம் அப்பறம்

கபடி விளயாடும் போது நம்ம கூர்மையாக கவனிக்கிறதுனால நம்மளுக்கு கவனிக்கிற தன்மை கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் படிக்கிற விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் கரெக்டாக மையின்டைன் பண்ண முடியும் நம்மளால அதனால நம்மளுக்கு எல்லாவும் கரெக்ட் ஓடுறனால போய் நல்லா அதை கவனிக்கிறதுனால நம்மளுக்கு உடல் பயிற்சி செய்கிறா மாதிரி கரெக்டாக இருக்கும் நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியாக நம்ம பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நம்மளுக்கு பாடிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு நிறைய இருக்குது ரத்தம் ரத்த ஓட்டம் கரெக்டாக போகிறது நம்மளுக்கு ஏதோ படபடப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கிறது அந்த மாதிரி சில நிறைய பிரச்சனைகள் இருப்ப இருக்கறதுனால இந்த மாதிரி விஷயங்களலாம் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதை விட பாடிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வராமல் எதிர்ப்பு சக்தி கொடுத்து நம் நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம் ஹெல்த் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்